ஆ அண்ணா வணக்கோண்ணா சொல்லுங்கண்ணா ஆமாங்கண்ணா பழக் கடைக்காரர் தான்ணா சொல்லுங்கண்ணா

ஆ வந்துடுச்சிங்கண்ணா நேற்று தான் வந்தது ஆ மர நெல்லிக்காய் இருக்குதுங்கண்ணா அது கிலோ இரநூறுவாங்கண்ணா ஆமாங்கண்ணா நம்பளுதில் நல்ல இது வந்து நல்லா நாட்டுப் பழங்கண்ணா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லதுங்கண்ணா

ம் ம் அது வந்து அதெல்லாம் இல்லங்கண்ணா அதெல்லாம் நிறைய இது ஈஸ்ட்டு கலக்கிறாங்கண்ணா அதில் அதுதான் இன்றைக்கி நிறையா மிக்ஸிங்ண்ணா தேனெலாம் தேனெலாம் இப்போல்லாம் கிடைக்கிறது இல்லைங்கண்ணா அதெல்லாம் சும்மா இதுப் பண்ணுறாங்க இது நீங்கள் வாங்க ஒரு ஒரு கிலோன்றது ஒன்றரை கிலோ கூட நான் இரநூறுவாக்கி தர்றேன் வாங்க நல்லா ஒரு பழம் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ம் கோணப் புளியங்காய் எல்லாம் அதெல்லாம் இப்போல்லாம் எடுத்துட்டாங்கண்ணா அதெல்லாம் அங்கே நம்ம அந்த தென்னகரம் பக்கம் போனால் தான்ணா இருக்குது இந்த ஏரியாவில் அங்கே தான் இருக்குது நீங்கள் சேலம் தின் அண்டு அரௌண்டு ம் மாம்பழம் நம்ம கிருஷ்ணகிரி போய் எடுத்துகிட்டு வரணுங்கண்ணா மாம்பழம் சேலத்திலெல்லாம் மாம்பழம் கிடையாதுங்கண்ணா கிருஷ்ண

அதெல்லாம் விற்றுட்டாங்கண்ணா அந்த இடோலாம் ஃபுல்லாக ஸ்கொயர் ஃபீட்டு போட்டு விற்றுட்டாங்கண்ணா அதெல்லாம் அந்த அளவு தண்ணி இல்லைன்ட்டு கிருஷ்ணகிரியில் ஒரு இருக்குதுங்கண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ம் சரிங்கண்ணா

க வாங்கிக்கலாங்கண்ணா வாங்கிக்கலாம் எத்தனை மணிக்கு வர்றிங்கண்ணா ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிப்புடுங்க நான் எல்லாம் வெட்டி வெச்சுட்றேன் ஆ ஆமாங்கண்ணா இல்லை நேற்று காலையில் தான் நல்லா வாங்கிட்டு வந்தேன் நம்மளாம் அன்னன்றைக்கி காலையில் போய் ஆறு மணிக்கு இங்கே பூ மார்க்கெட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவேண்ணா காயெலாம் காலைல ஃபஸ்ட் அக்ரஹாரத்தில் போயி தான் வாங்கிட்டு வர்றது நம்மளாம் ரெண்டு கேஸ்ஸு ஒரு ஒரு ஒன்றரை கேஸ் தாங்கண்ணா வாங்குறது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குறது ஆமாங்கண்ணா இது பூ மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் வாங்கறங்கண்ணா பூ மார்க்கெட்டுக்கு பக்கத்தில்

ஆ ஆ டக்குன்னு சேல்ஸ் பண்ணிக்கலாம் பலாப் பழத்துலையும் ஓடிடும் அண்ணா நீங்கள் வாங்கின ஒரு சீப்பு வாழைப்பலமே உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் தர்றாங்கண்ணா இங்கே காலையில் ம் சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா பார்க்கலாங்கண்ணா வைச்சுர்ட்டுங்களாங்கண்ணா